ரீசன்ட்டாக நான் வந்து ஃப்லிப்காட்டில் ஒரு ஷு ஒன்று ஆட்ரு பண்ணிருந்தே அந்த ஷு வந்து நான் வந்து வியர் பண்ணுறக்கு எனக்கு வந்து ரொம்ப கம்படபுலாகருக்கு அதே மாதிரி அதோட லேஷ் பாத்திங்கனா வந்து என்னோட என்னோட நீக்கு கரெக்ட்டாக இருக்கு நான் எவ்வளோ தான் வந்து டைட் பண்ணாளு அது வந்து ப்ராப்பர் ஃபிட்டாக உக்காருது அதே மாதிரி வந்து அதோட க கலரிங்கு வந்து ரொம்ப க்ளியர் கட்டாவு எனக்கு என்னோட ட்டேஸ்டுக்கு தகுந்த மாதிரியு இருக்கு